நவீன உலகத்தில் தமிழ் மொழி சந்திக்கிற சவால்கள் ஒன்றல்ல ரெண்டல்ல அதிகப்படியான சுமைகளையும் அதிகப்படியான தேய்மானத்தையும் தமிழுங்கிறது மொழிங்கிறது அடைஞ்சிட்டிருக்கு சொல்லி மாளாது மொழியானது மக்காளால் மட்டுமே சரியாக பேசப்பட்டு எழுதப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டிய முக்கியமான ஒரு பொறுப்பு மக்கள்கிட்டருக்குது இப்போது மக்கள் மொழியை சரியாக பேசுகிறாங்களா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆங்கிலம் கலந்து பேசக்கூடிய மொழி இருக்குது பல மொழி கலந்து தமிழ் மொழியை பேசுகிறாங்க

மற்ற நாட்டவர்கள் அவங்குளுடைய தாய் மொழியை அவங்குளோட மொழியில் மட்டுந்தான் பேசுகிறாங்க சீன மொழி சீன மொழியில் தான் பேசுகிறாங்க ஆங்கிலம் ஆங்கிலம் மட்டுந்தான் பேசுகிறாங்க உருது இருக்குனால் உருது மட்டுந்தான் பேசுனாங்க அந்தமாரி எல்லா மொழிகளுமே சமமான உரிமை உண்டு இந்த மொழிக்கும் எந்த மொழியும் இளைத்தது கிடையாது அப்போது எல்லா மொழிகளிலும் தமிழ் மொழிங்கிறப்போ பிறமொழி கலந்து பேசுகிறப்போ அதனுடைய தன்மைங்கிறது இங்கே உடஞ்சு போகுது இன்னிக்கு தமிழ் மொழியை பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் அடுத்த தலைமுறை ஆகிய குழந்தைகள்கிட்ட கொண்டு போகிறதே மிகப்பெரிய ஒரு சவாலாகருக்கு வாசிப்பு குறைவாகருக்குது நேர்மறையான எதிர்மறையான சில கருத்துக்களும் தமிழ் மொழியினுடைய சவால்கள் சொல்ல போகிறப்போ பள்ளிகளில் இருந்தும் சரி கல்லூரிகளில் இருந்தும் சரி நடைமுறை வாழ்க்கையிலும் சரி நிறைய வார்த்தைகளை நம்ம இழந்துவிட்டோம் வார்த்தைகள் நம்ம எடுத்து பழகுறப்ப மட்டுந்தான் மீண்டு எடுத்துட்டு போகிறப்ப மட்டுந்தான் மொழியோடு சேர்ந்து பண்பாடும் நமக்கு வரும் மொழிங்கிறது இன்னிக்கு சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை பிறமொழி கலந்து பேசுதல் நம் மொழியை மறந்து நின்று நின்று கொண்டிருப்பது மிகப்பெரிய பிரச்சனை